அதாவது எண்டெர்டைன்மெண்ட் பண்றமாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாங்க்னால் ரொம்ப பிடிக்கும் சாங்க்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன் பிரெய்ன் கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் பிரெய்னை யூஸ் பண்ணி விளையாடுகிற கேம்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது விளையாண்டுட்டு இருப்பேன் ரொம்ப மொக்கையான கேம் தான் பார்த்தவொன்னே சொல்லுவாங்க என்ன இதை போய் வெளாயாண்டுட்டுருக்க அப்படின்னு பட் அது வந்து அந்த பிரெய்ன் கேம் என்னமோ எனக்கு வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது என் நான் வந்து ஃப்ரீ ஃபையர் வெளாடுவேன் ஆனால் அது வந்து எனக்கு அது அடிட் தெரிஞ்சிச்சு அதை நானு டெலிட் பண்ணிட்டேன் எனக்கு பிரெய்ன் கேம்னால் ரொம்ப பிடிக்கும் சாங்க்ஸ் அதிகமாக கேட்பேன் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கறனால் ரீல்ஸ் பார்த்துட்டுருக்கேன் எண்டெர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த குக் வித் கோமாளி வந்து அதெல்லாம் எனக்கு பிடிக்காது வேறே பார்த்தோம் அப்படின்னா வேறே பார்த்தோம் அப்படின்னா கேம்ஸ்ன்னால் வெளாண்டுட்டுருப்போம் அப்புறம் நாங்கள் இருக்கிறது ஹாஸ்ட்டல் அப்படிங்கைல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கெல்லாம் ஒன்றா வந்து ஜாலியாக வைப் பண்ணிட்டுருப்போம் எப்போதும் எண்டெர்டைன்மெண்ட்னால் ஜூஸ் போட்டு குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ரௌண்டாக உட்காந்துட்டு பேசிட்டுருப்போம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் ஸ்டெடி அந்த ஸ்டெடிலலாம் நாங்கள் வந்து படிக்கமாட்டோம் அன்னைக்கு அப்போது தான் அந்த டைமில் தான் நாங்கள் எல்லோருமே உட்காந்து பேசுவோம் வந்து இன்றைக்கு என்ன நடந்துச்சு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருப்போம் அதுதான் எங்களோடய ஸ்டெடி அப்படின்னு சொல்லலாம் பேசிகிட்டே இருப்போம் வீட்டுக்கு போனால் நான் எண்டெர்டைன்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா என் தம்பி என் தம்பியை வந்து நான் அவனை எப்போதும் வம்புழுத்துட்டே இருப்பேன் அவனை வச்சு எவ்வளோ ஃபன் பண்ண முடியுதோ ஃபன் பண்ணுவேன் அடிப்பேன் எல்லாத்துக்குமே பொறுத்துட்டு போவான் என்னோடய வீட்டுக்குப் போனால் என்னோட முழு எண்டெர்டைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தா என் தம்பினே சொல்லலாம் என் தம்பியை வச்சு அவ்வளோ பண்ணுவேன் எல்லாத்துக்குமே பொறுத்துப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கையில் நான் எண்டெர்டைன்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா மூவிஸ் பார்ப்பேன் மூவிஸ் பார்த்துட்டு இன்னொன்று வந்து எனக்கு இந்த ஸெல்ஃப் வீட்டில் உள்ளே அந்த அறையெல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் சுத்தம் பண்ண மாட்டேன் மா ஆனால் ஒரு சில விஷயம் மட்டும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் அந்த வீட்டில் நம்ம பாத்திரம் கழுவுற வாஷிங் பேஷன் அப்புறம் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்கணுன்னு நினப்பேன் ஸெல்ஃப் நீட்டாக அடிக்கியிருக்கணும் அந்தமாதிரி ஒரு சில விஷயம் மட்டும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன் வீடு வந்து எங்கள் அம்மா வந்து கிளீனாக வச்சுப்பாங்க இருந்தாலும் இந்த விஷயம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நான் எண்டெர்டைன்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா ரீல்ஸு இப்போது வந்து யாராவது எனக்கு கால் பண்ணால் கூட ஐயோ எங்கள் அம்மா கால் பண்ணால் கூட ஏன் அம்மா கால் பண்றாங்க அப்படிங்குற அளவுக்கு நான் ரீல்ஸ் பார்த்துட்டுருப்பேன் எடுக்கக்கூட தோணாது அந்தமாதிரி ரீல்ஸ் பார்ப்பேன் ஒரு விஷயத்துக்குள்ள போய்ட்டேன்னால் அதுக்குள்ளேருந்து வெளியே அவ்வளோ சீக்கரம் வரமாட்டேன் அது எனக்கு எவ்வளோ பிடிச்சவாங்களா இருந்தால்கூட நான் டக்குன்னு அட்டென்ட் பண்ணமாட்டேன் அவங்கள அந்த மாதிரி இருப்பேன் கொஞ்சம் வேறென்ன சொல்லலாம் எண்டெர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி அப்புறம் வந்து பாடுறது வந்து எனக்கு பிடிக்கும் பாடுறது வந்து பிடிக்கும் வரும் ஆனால் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் பக்கத்துலவங்க வந்து நல்லா இல்லாமல் எதுவும் சிரிப்பாங்களோ அப்படின்னு தோணும் பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச பையன் கூட டெய்லி பாட்டுப்பாட சொல்லுவான் ஆனால் பாட்டு பாட மாட்டேன் அவங்க வாய்ஸ் வந்து நல்லாவே இருக்காது இருத்தாலும் நான் பாடுன்னு சொன்னால் டக்குன்னு பாடுவாங்க எனக்கு என்ன தாட்ன்னால் ஏன் நமக்கு அந்தமாதிரி தோண மாட்டேங்கிறது அவங்க வாய்ஸ் எதோ ஓரளவு பெண்ணாவே வாய்ஸ் ஓரளவு அழகா இருக்குமில்ல நம்மளுக்கு ஏன் பாட தோணமாட்டிங்கிறது ஆனால் சும்மா பாடிட்டிருப்பேன் கிளாஸ்லலாம் உட்காந்துக்கிட்டே இப்போ மட்டும் ஏன் பாட வரமாட்டிங்கிறது அப்படின்னு நினச்சிட்டுருப்பேன் டான்ஸு டான்ஸ் வந்து என்னோடய உயிர் உயிருனே சொல்லலாம் அதாவது நான் எனக்கு சின்ன வயதுலேருந்து டான்ஸ்னால் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் டான்ஸு எப்போதுமே நான் டான்ஸை வந்து மறந்துட மாட்டேன் டான்ஸ் வந்து என்னுடைய உயிருன்னு சொல்லலாம் எனக்கு சின்ன வயசில் இருக்கையில் நான் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படித்தேன் அங்கேவந்து இந்த ஸ்கூல் ஆன்வெல் டே அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க அந்த ஆன்வெல் டேயில் என் அப்பா அம்மா அப்போ எல்லோரும் நான் சின்ன வயசுனால் கலந்துக்கிறதுக்காண்டி அமௌண்ட் கட்டி அதாவது காசு போட்டு என்னை சேர்த்து விடுவாங்க டான்ஸில் நானும் ஆடுவேன் வருவேன் ஒரு நான் சிக்ஸ்த்து படிக்கையில் அந்த ஸ்கூலை விட்டு வேறே ஸ்கூலுக்குப் போனேன் ஆறாவது படிக்கையில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் அப்போ எங்கள் ஊரில் வந்து பொங்கல் பொங்கல் ஃபங்க்ஷனு கோ எங்கள் ஊரில் அந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் விளையாட்டு போட்டி வைப்பாங்க அந்த விளையாட்டு போட்டியில் வந்து நான் டான்ஸ் ஆடியிருந்தேன் எல்லா போட்டிலேயும் சேர்ந்தேன் கடைசியில் டான்ஸ் போட்டி வச்சாங்க நடனம் அதை ஆடினேன் எங்கள் அப்பாவை அப்போல்லாம் பார்த்துட்டு நல்லாதான் கைத் தட்டிட்டுயிருந்தார் திடிர்னு என்ன ஆச்சோ தெரியல வீட்டுக்கு வந்தவொடனே என்னை பார்த்து சொன்னார் இனிமே நீ டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு சொன்